ஆடு பொதுவாக எப்டின்னா வளர்க்குறோன்னா சும்மா வேலி கூரை இது மாரி தான் போட்டு வளர்க்குறோம் அதுக்கு ஏத்தன புல்லு தீவனம் இது தான் அதிகமாக போட்டு பில்லு தான் அதிகமாக ஏன் புல்லு வீட்டில் போய் போயிட்டு மேய வைக்கிறது அப்படிதான் போடுவாங்க அந்தக் காலத்தில் எப்படி வளர்த்தாங்கன்னா அதே தான் புல்லு கொடுக்கறது இல்லைனா தீவனம் அதே மாரி கொடுக்குறது தான் போட்டு எல்லாம் எப்போயுமே அதிகமா போய்ட்டு மேய விட்றது புல்லு அது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு தான் ஆடு எல்லாம் வளருது அதுதான் இந்த புல்லு சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்ட்டு வளர்ந்தனால ந ச நம்பளுக்கு அந்தளவுக்கு செலவு இருக்காது பொதுவாக நம்பளுக்கு ஆடு வளர்த்தா அந்த அளவுக்கெலாம் நம்மளுக்கு அங்கே போய்விட்டு ஒரு இடத்துல வந்து மேய விட்றோம் புல்லு அந்த மாரி ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு அதுங்க வளர்ந்துடும் அதுதான் அது நல்லது தான் ஏன்னா ஆடு பொதுவாக சாப்பிட்றதே புல்லு தான் தீவனம் இது மாரி தான் சாப்பிடும் அதனால் அது பிரச்சனை இல்லை இது அது சாப்பிட்டு வளர்ந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும்